போடோ பெங்காலி மாதிரியான பிராந்திய மொழிகளோடய தமிழுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு வந்து இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழும் பெங்காலியும் சில வார்த்தைகளை வந்து பிற மொழிகளில் இருந்து கடன் பெற்று பயன்படுத்துகிறதா ஒரு பேச்சு இருக்குது அதில் ஆராய்ச்சியும் இருக்குது அதேமாதிரி வந்து பெங்காலியில் இருந்தும் தமிழில் இருந்தும் சமஸ்கிருதமும் ஹிந்தி மொழிகளும் நிறைய வார்த்தைகளை வந்து ஒரே மாதிரி பயன்படுத்துகிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதேமாதிரி பெங்காலியும் தமிழ் மொழியும் வந்து எதில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இலக்கியம் கலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப வந்து சிறப்பாக இருக்குது அதுலேயும் வந்து தமிழ் மொழியிலேயுமே பெங்காலி மொழியிலேயுமே நிறைய பேர் புலவர்கள் எழுத்தாளர்கள் அவங்கெல்லாம் வந்து பயணிச்சிருக்கிறாங்க அவங்களோடய புத்தகங்கள் இது எல்லாம் வந்து மக்களுக்கு பயன்பாட்டில் இன்னமும் இருக்குது உலக அளவில் பார்த்திங்கன்னா இரநூறு மில்லியன் மக்கள் வந்து பெங்காலி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க எண்பது மில்லியன் மக்கள் வந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க அப்போ இது ரெண்டுத்திலேயுமே சொல் வன்மை எழுத்து வன்மை இதெல்லாம் வந்து மிகுதியாக இருக்குது அதேமாதிரி ரெண்டு மொழிகள்லேயுமே வந்து ஆன்மீக தயவில் பெரியவர்களாக இருந்தவுங்க சமூக சீர்த்திருத்தங்களை கொண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து ரமண மஹரிஷி அவர்கள் அங்கே வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இவங்களை எல்லாம் நம்ம வந்து நினைக்கும் போது பெங்காலி மொழியும் தமிழ் மொழியும் மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதில் வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துகிறது நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாரி ஐஐடி கரெட்ப்பூர் அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை எல்லாத்திலேயுமே வந்து மொழி சார்ந்த ஆய்வுகள் வந்து அதிகமாக நடக்குது அதை வந்து இன்னும் மேம்படுத்துகிறதுக்கும் ஒரு நடைமுறை மொழி இல்லைன்னா இந்த பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி எழுத்து வழக்கில் இருக்கிற மொழியில் என்னெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சினோடய பயன்பாடாக ஏன் மக்களோடய பயன்பாட்டுக்கு தொழில் நுட்பந்தமாக எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்டிங்கிறத வந்து நல்ல சிறப்பா செஞ்சிக்கிட்டுருக்காங்க இன்னும் நிறைய பேர் இந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இந்த மொழியை இன்னும் சிறப்பாக மக்கள் பயன்படுத்துகிறமாரியான விதங்களில் கொண்டு போய் சேர்க்கணும்